ஆமாம்மா சொல்லுங்கமா நீங்கள் சரி சரி ஓகேங்க ஆமாம்மாமா தம்பி இப்போ ஒரு எண்பதாயிரம் சம்திங் போய்கிட்ருக்கு இப்போ ஆஃபர் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த மாதிரி போட்டிருக்கோம் ஒரு எட்டாயிரம் கம்மி பண்ணி போட்டிருக்கோம் அதில் பெனிஃபிட் கொஞ்சம் அதிகமாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மல் மாடல்ன்னால் பார்த்தீங்கனா வைச்சுக்கோயேன் அந்த மெகா பிக்சலில் கொஞ்சம் கம்மியாயிருக்கும் அதில் வந்து இப்போ வந்து அப்டேட் வெர்ஷன் வந்துகிட்ருக்குங்களா அதில் வந்துட்டு உங்களுக்கு மெகா பிக்சலு இந்த ரேமு ரோமு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஓகேவா டச்சு மொபைலை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு சாஃட்னஸாகயிருக்கும் பழைய ஃபோன் கூட வந்து ஒருத்தங்க வந்து ஹேங்காகுது அப்படிங்கற மாதிரி சொல்கிறாங்க இதில் ஹேங் ஆகாது லைஃப் குவால்ட்டி வந்துட்டு நல்லாயிருக்கும் ஆமாம் அப்படிங்கும்போது அப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்யெலாம் வந்துட்டு வந்திருக்குது இப்போ அந்த புளூடூத்து ஒயர் கனெக்க்ஷனெலாம் இருக்கில அதெல்லாம் வந்து இல்லாமல் இப்போது ஒயர்லெஸ் வேறு வந்துட்டு நம்ம ஹெட்செட்டு காதில் மாட்டிகிட்டு புளூடூத்தில் வந்துட்டு நம்ம இது கனெக்ட் பண்ணிணாவே போதும் அந்த மாதிரி அப்டேட் வெர்ஷனெலாம் வந்திருக்குது உங்களுக்கு அந்தமாதிரிதான் ரொம்ப அப்டேட்டாக வந்திருக்குது அது போக இப்போ நியூ இயர் சேலுங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக வாங்கிக்கலாம் ஏன்னால் வந்து நியூயரெலாம் முடிஞ்சதுக்கு மேலே பார்த்துட்டிங்கனா வைச்சுங்களேன் அப்போ மறுபடியும் வந்துட்டு எண்பது இருக்கிறது எண்பத்தஞ்சா கூட போகலாம் இல்லை தொண்ணூறாக கூட ஆகலாம் இந்தமாதிரி ஃபெஸ்ட்டிவல் ஆஃபருங்கும்போது நீங்கள் அப்போ வாங்கிவிட்டா கொஞ்சம் பெனிஃபிட்டாயிருக்கும் சரிமா

ஆ ஆ அதெலாம் ஆகாது அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ப்பிளே வந்துட்டு அந்த கம்பனிலெலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் டூப்ளீகெட்டாகவும் போடுவாங்க டெம்பர் கிளாஸ்சு அதெல்லாம் போட்டிங்கனால் வைச்சுக்களேன் கரெட்டாக போடணும் அதை போட்டாலுமே வந்துவிட்டு நம்ம ஒரு டைமில் கீழே போட்டாலுமே உடஞ்சிரும் இதெல்லாம் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது டிஸ்ப்பிளேயெலாம் வந்து ஃபுல்லுமே வந்துட்டு ஒர்ஜினலாகத்தான் இருக்கும் டிஸ்ப்பிளேவும் சரி அந்த பேக் கவரு எல்லாமே வந்து ஃபுல்ல்லாக ஒர்ஜினலாகதான் இருக்கும் அப்படி பா ஆ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட்டாதாயிருக்கும் இந்த மொபைலை பார்த்தீங்கனா அதனால் வந்து இந்த

வாரண்ட்டிக்கு டூ இயர்ஸ் வாரண்ட்டி வரும் கண்டிப்பாக டூ இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கும் நீங்கள் டூ இயர்ஸ்க்குள்ளே எந்த ப்ராப்ளமானாலும் எங்கள் கிட்டே கொண்டு வந்து காமிங்க நாங்கள் கண்டிப்பாக எதுவாயிருந்தாலும் வந்துட்டு நாங்கள் ப்ராப்ளம்னால் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சரியா அப்படி இல்லை மொபைல் எதுவும் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போய்விட்டு யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளமாக இருந்ததுனா கூட கொண்டுவாங்க ரிட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு மொபைல் கொடுத்துருவோம்

இஎம்ஐ ஆ வாங்கலாம் வாங்கலாம் வாங்கிக்கலாம்பா ஆ வாங்கப்பா ஆ சரிப்பா வாங்க வாங்க கண்டிப்பாக வாங்க உங்கள் உங்கள் பேருமா ஆ ஓகேமா ஓகேமா வாங்க சரிங்களா வாங்க கண்டிப்பாக கம்மி பண்ணித்தரோம் வாங்க பெனிஃபிடெலாம் இருக்குது ஒன்றும் பிரச்சினல்ல வாங்க தைரியமாக வாங்க சரிங்களா ஆ ஆ ஓகேமா ஓகேமா